ஆ ஆமாம் சார் நீங்கள் ஆ எஸ் சொல்லுங்க எந்த ஃப்ரூட்ஸ் சார் திராட்சை அந்த மாதிரி இதுவா இல்லை ஆப்பிள் ஆரஞ்ச் அந்த மாதிரியா ஆ சரி ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ எப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரிங்களா இல்லை எப்படி நம்ம நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா சப்போட்டா அடிச்சுக்கவே நம்ம கடையில் சப்போட்டா வந்து நிறைய பேர் ஃபேவரிட்டாக விரும்பி ஏன்னால் மற்ற கடையில் வந்து கொஞ்சம் கொழ கொழனு அந்த மாதிரி இருக்கிறனால நம்மள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அதையே வாங்கிக்கிறாங்க சார் சப்போட்டா திராட்சையில் வந்து பன்னீர் திராட்சை இருக்குது உள்ளே அந்த க்ரீன் கலர் இருக்குது ரெண்டுத்திலையுமே சீட்லெஸ்ஸும் இருக்குது நம்மள்கிட்ட உங்களுக்கு எது வேணுமோ பண்ணிக்கலாங்க நீங்கள் மேரேஜுன்னு சொல்வதுனால கொஞ்சம் வேணால் கம்மி பண்ணிக்கலாம் சார் அமௌண்ட்டு இது கிலோ ஆ ஆ ஆமாம் ஆர்கானிக் தான் ஆர்கானிக் தான் நம்ம நமக்கு டேரெக்டாக வந்து இதுலிருந்தே ஃபார்ம்லிருந்தே இது பண்ணிடறாங்க டெய்லிக்கும் ஒரு வெயிட் வந்து ஒரு கிலோ எழுவது ரூபா விற்கிது சார் நமக்கு வேணால் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் சார் ஆ ஆமாம் சார் அப்புறம் அப்படி பண்ணிணா தான் நம்ம ஒரு ஆர்கானிக்கினாலே இது கொஞ்சம் இந்த ரேட்டுக்கு வந்து யாரும் வாங்க மாட்டாங்க ஆனால் ஆர்கானிக்குனாலே நம்ம இவ்வளோ விற்றா தான் நமக்கு இதாகும் சார் என்ன சார் டெலிவரி டெலிவரி வந்து உங்களுக்கு என்றைக்கி வேணுமோ சொன்னீங்கன்னால் அன்றைக்கி பண்ணிக்கலாம் இப் இன்றைக்கி இப்போ நீங்கள் இப்போ காலையில் டைம்மு நீங்கள் இப்போ ஆர்டரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நைட் இல்லை நாளைக்கு காலைக்குள்ள வந்துடும் டெலிவரி வந்து ஹோம் இங்கே இல்லை நம்ம லோக்கல்னால் பிரச்சன இல்லை சார் ஒரு வெளியூர்னால் கிலோமீட்டர் தகுந்த மாதிரி ஒரு இரநூறு முன்னூறு எக்ஸ்ட்ரா ஆகும் சார் அவ்வளோ தான் உங்களுக்கு மண்டபத்திலையே வந்து கூட போட்டிருவாங்க நீங்கள் சொல்லுங்க உங்கள் நம்பர் கொடுங்க நான் அமௌண்ட்டு சொல்கிறேன் இந்த அமௌண்ட்டை ஜீபே பண்ணிவிட்ருங்க ஆ உங்களுக்கு என்ன வேணும் கிஃப்ட்டு மாதிரி கூட பண்ணித்தரேன் சார் ஏன்னால் ஒரு இதுக்கு அப்போ எக்ஸ்ட்ரா சரி ஓகே சார் ஓகே சார் அப்போ பண்ணிவிட்ருலாம் சார் சரி ஓகே சார் சரி பார்த்துட்டு என்னான்னு சொல்லுங்க இந்த நம்பருக்கு ஜீபே பண்ணி விட்ருங்க நீங்கள் அட்ரஸ்ஸு வாட்ஸப்பில் சென்ட் பண்ணிவிடுங்க ஓகே சார் தேங்க்யூ சார் ஆ நாளைக்கு காலையில் கூட உங்களுக்கு கிடச்சிடும் நான் அமௌண்டு உங்களுக்கு போட்டு விட்றேன் உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்டு கொஞ்சம் கணக்கு பார்த்து போட்டுருணும் அதுக்கு தான் நீங்கள் வேறு அந்த கிஃப்ட்டு சொன்னீங்கள்லை அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு என்னானு சொல்கிறேன் சார் ஆஹான் பேக்கிங் சார்ஜ் இல்லைன்னா நமக்கு அந்த அந்த ப்ரோடக்டுக்கு உண்டானது மட்டும் ம் சரி ஓகே சார் தேங்க்ஸ்